ஹலோ சார் ஆ ஃபோட்டோ ஸ்டூடியோஸ்ஸுங்களா ஆ சார் இது மனோஜ் பார்க்குங்களா ஃபோட்டோ க்ராஃபர் ஓகே சார் சார் அதான் நான் ஆன்லைனில் என்கொயரி பண்ணிருந்தேன் இந்தமாதிரி ஃபிப்பில் வந்துட்டு சிஸ்டர் மேரேஜ் இருக்குதுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து என்கேஜ்மெண்ட்டுங்க என்கேஜ்மெண்ட் சிம்ப்ளா வீட்டில் தான் பண்ணுறோம் ஆ நமக்கு வந்துட்டு பேஸிக்கா என்ன பேக்கேஜ் பண்ணுறிங்க நமக்கு கேண்டிட்டு இது எல்லாமே வேணும் என்ன பட்ஜெட்டில் பண்ணுறிங்க ஓகே சார் ஓகே ஓகே சார்

ஓகே ஓகேங்க ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ நமக்கு வந்துட்டு எப்படின்னா கேண்டிட் ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே வேணும் ட்ரெடிஷ்னலாவும் வேணும் அது போக நீங்கள் வேற என்ன பண்ணிகொடுக்குறிங்க சார் இப்போ நம்ம அந்த த்ரீ சிக்ஸ்ட்டி போத் அந்தமாரிலாம் பண்ணுறாங்க இல்லையா அந்தமாதிரி எதுவும் நம்மள்ட்ட அவைலபிள்ருக்குதுங்களா

ஓகே ஆ

ஓகே ஓகே ஓகே சார் இப்போ நமக்கு வந்துட்டு ஆல்பம் வந்துட்டு எத்தனை ஆல்பம் தருவிங்க சார் இப்போ அந்த ஒன் லேக் பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன

ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவிங்களா பேக்கேஜில் இல்லை ஓகே ஓகே சரி ஓகே ஓகே சார் சரி ஓகே சார் எனக்கு சாம்பிள் ஓகே சார் நம்ம அந்த ஒன் லேக் பேகேஜ்ஜே சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு என்னென்னா கொஞ்சம் நீங்கள் சாம்பிள்ஸ் அந்தமாதிரி எதாது இருந்தால் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்து ஃபைனல் பண்ணிடலாம் சார்

ஆ இல்லை அது ஓகே அது அந்த ஆ ஆ ஓகே ஓகே சார் ஓகே சரி ஓகே சார் நீங்கள் அந்த இது அனுப்ச்சி விடுங்க சார் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ ஓகே சார் தேங்க் யூ